ஆ மேடம் எனக்கு பர்ஸ்னல் லோன் ஒன்று தேவைப்படுது ஆ என் பேரில் ஒரு தேட்டி தௌசண்ட் போட்டு கொடுத்தீங்கன்னா கூட நல்லாயிருக்கும் எனக்கு மகளிர் க்ரூப்ல இருந்து தேவை இல்லை என்னுடைய பர்ஸ்னல்ல ஆமான் இதுலேயே எனக்கு லோன் வேணும் இல்லைங்க நீங்கள் வந்து என்னுடைய சிபிலை கூட செக் பண்ணி பாருங்கள் எங்கேயும் எனது இருக்காது நான்லாம் கரெக்டா கட்டிப்பேன் நான் ஸ்கூல் இல்லை நான் டயட்டக்ஸ் வேலை கற்றிருக்கேன் நான் கண்டிப்பாக கரெக்டா மாதம் மாதம் கட்டிடுவேங்க நீங்கள் என் மேலே நம்பிக்கை வச்சு நீக்க கொடுக்குலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டைம் எனக்கு கொடுத்து பாருங்கள் அதுக்கு அப்புறம் நீங்களே எனக்கு லோன் வேணுமான்னு நீங்களே ஃபஸ்ட்டு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பீங்க அதைமாரி நான் நாணயமாக கட்டிப்பேன் எல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எனதுலாம் எங்கேயுமே சிபில்லாம் காமிக்காது நான் எங்கேயுமே அதிகமாக லோனும் எடுக்க மாட்டேன் அதே மாதிரி எடுத்தாலும் கரெக்டா நான் கட்டிட்டு க்ளோஸ் பண்ணிட்டுதாங்க மற்ற லோனே நான் வாங்குவேன் இப்போ ஒன்றும் இல்லை எனக்கு கொஞ்சம் அர்ஜென்டாக இருக்குது அதனால் தான் நான் இப்போது லோனுக்கு அப்ளே பண்ணுறேன் இல்லைன்னா எனக்கு லோனு அவ்வளவாக அர்ஜென்டாக தேவைப்படாது ஆ ஒரு அர்ஜென்டாக இருக்கிறனால தான் இப்போ நான் லோனுக்கு அப்ளே பண்ணுறேன் இல்லைன்னா அப்ளே பண்ண மாட்டேன் சரிங்க மேடம் என்னென்ன ப்ரூஃப் தேவைப்படுது ஆதாரு ஐடி

சரிங்க மேடம் சரிங்க மேடம் சரி ஓகே தேங்க்ஸ் மேடம்